எங்கள் பகுதியில் நிறைய வகையான பாரம்பரியமான உணவு தான் இன்னுமும் சமைச்சிட்ருக்காங்க சாப்பிட்டுட்ருக்கோம் அதில் முக்கியமா என்ன பாரம்பரியமான உணவு அதிகமாக இங்கே ரெடி பண்ணுவோம் அப்படின்னா நாட்டுக்கோழி கொழம்பு நல்லெண்ணை நாட்டுக்கோழி கொழம்பு அது பாரம்பரியமாக செய்வாங்க கத்திரிக்காய் எண்ணெய் காய் அது பாரம்பரியமாக செய்வாங்க கம்பு கம்புக்களி கேவூர்களி உளுந்தங்களி உளுத்தங்கஞ்சி இது எல்லாமே இங்கே வந்து எப்படி இருக்குன்னால் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் நாட்டு காய்கறி அதை வெச்சு தான் பாரம்பரியமான உணவு செய்வாங்க புடலங்கா கூட்டு சுரக்கா கூட்டு வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி இந்த மாரி நாட்டு காய்கறிகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வாழைக்கா வாழைப்பூ இந்த மாரி ஸோ எதுக்காக இந்த உணவு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப சத்து அதிகமாக உள்ளது அதனால இந்த பொருட்கள் இந்த காய்கறிகள் தா தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எங்கள் ஏரியாவில் எங்கள் பகுதியில் நாட்டுக்காய்கறி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்லவே முடியாது ஏன்னால் அது தான் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அறுபது எழுவது வயது வரைக்கும் எப்படின்னா எந்த ஒரு உடலில் பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு இருக்கும் அதுக்கு தான் பாரம்பரியமாக உணவுகளை சாப்பிட்ணும் அதை சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம் பீட்ஸா பர்கர்னு சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது எங்கள் சைடே நிறைய பாரம்பரியமான உணவுகள் இருக்குது அதிகமான தானிய வகைகள் எடுத்துக்குவாங்க தானியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னால் மொதல் நாளே முளக்கட்டி வெச்சு அதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொழம்பு மாதிரி செய்வாங்க தட்டைப்பயிறு கொழம்பு மொச்சை பயிர் கொழம்பு அப்படின்னு நிறைய பாரம்பரியமான உணவுகள் வந்து இருக்குது சமைக்கப்படும் சில பாரம்பரியமான உணவுகள் வந்து டெய்லியுமே சமைப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் கேவூர் கஞ்சி உளுத்தங்கஞ்சி கம்பு களி அதுவுமே களி ப்ளஸ் கருவாடு வெச்சு சாப்பிடுவாங்க களியோடு மீன் கொழம்பு நல்ல வெயிலில் காய வெச்சு கருவாடு மாதிரி மீனை ரெடி பண்ணி சமைப்பாங்க இல்லாட்டின்னால் பு நல்ல மீனாக நாட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து நல்லெண்ணை ஊற்றி பாரம்பரியமாகவும் சமைப்பாங்க பாரம்பரியமான உணவு தான் வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்போது தான் நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும் நம்மளோட போன் அதுவுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இந்த உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும் தேவை பாரம்பரியமான உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம சாப்பிட்லாம் எங்கள் சைட் நிறைய பாரம்பரியமான உணவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இதில்லாம நிறைய இருக்குது பட் ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்றும் மாறும் ஒரே மாதிரியான உணவு வந்து எல்லாேரும் எடுத்துக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையான உணவு வந்து பழக்க வழக்கம் இருக்கும் சாப்பிடுவாங்க அதனால் உணவில் வந்து மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பாரம்பரியமான உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட என் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நம்ம உடலில் அதனால் தான் பாரம்பரியமான உணவு வந்து எடுத்துக்கணும் தேவையில்லாம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் உங்கள் எக்ஸைடு ஏரியாவில் என்னென்ன உணவு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ சொல்லுங்க